இந்தமாதிரி நான் வந்து என் தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து இதில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவந்து நான் எப்போதுமே கடையில் தான் போய் எடுக்குவேன் அங்கே வந்து கடையில் வந்து அந்த ரேட்டு அதிகமாக சொல்றதுனால ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் கம்மி ரேட்டு இருந்ததினால அங்கே அதில் வந்து பார்த்தா நெக்லஸு செயினு வளையல் ஆரம் எல்லாம் போட்டிருந்தேன் அதை வந்து நான் டெலிவரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஒரு மூணு நாள் கழித்து வந்துச்சு வந்து பார்த்தா அதுவந்து டேமேஜ் பீஸாக டேமேஜ் பீஸாக வந்துடுச்சு அதுவந்து அங்கே நெக்லஸு உடஞ்சிட்டு இருந்துச்சு அடுத்து இதில் கம்மலில் பார்த்தா ஒரு ஜிமிக்கி இல்லை அதனால் வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தா ரிட்டர்ன் பண்ண முடியலை அவங்கள் ரிட்டர்ன் ஆஃபரும் இல்லனுட்டாங்க காசும் வேஸ்ட்டாக போச்சு தங்கத்தில் எடுத்து தர முடியலைன்னாலும் அது தான் கம்மி ரேட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிணேன் அது ஒழுங்காக வரவே இல்லை அதுவந்து அது நல்லா இருந்ததினால இதுமாரி யாரும் இதுமாரி ஆர்டர் பண்ணாதிங்க நான் வந்து ஆர்டர் பண்ணி காசுதான் வேஸ்ட்டாக போச்சு அதனால் கிட்டே நேரிலேயே போய் வாங்குறதுதான் பெட்டரு அந்த மாதிரி சில ஒரு சில வாட்டி வரது வந்து நல்லா இருக்கும் ஒன்று ஒன்று நல்லா இருக்காது அதனால் நேரில் போய் வாங்குறது பெட்டர் அதனால என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க அதனால் எல்லோரும் நேரிலேயே போய் வாங்குங்க